நகர்புறத்தை பொறுத்த அளவு வாகனங்கள் பொல்யூஷன் வந்து அதிகம் ரொம்ப அலைய வேண்டியதாக இருக்குது ஓடிகிட்டே இருக்கணும் நகர்புறத்தில் ஓடிகிட்டே இருக்கணும் நம்மளுக்கு இருக்கிற நிம்மதி கிடைக்காது அங்கே சுத்தமாக என்னோட கருத்து அது கிராமப்புறத்தை பொறுத்தளவு இயற்கை சூழ்நிலையை அழகு இயற்கையோட அழகை ரசிக்கலாம் குருவிகள் பறவைகள் அதுகளோட சத்தம் வந்து அழகாக இருக்கும் கிராமபுரத்தில் வந்து நம்முடைய கலாச்சாரம் வந்து நம்ம பார்க்கலாம் கண்ணார பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது நகர்புறத்தில் அது இருக்காது நாகரிகம்ங்கிற பேரில் வந்து மாறிகிட்டே ஓடிகிட்டே இருக்குது காலங்கள் அதனால் வந்து நகர்ப்புறம் த்துக்கு போறதுக்கு எனக்கு தோணலை